ம் பழக்கடையாப்பா எங்களுக்கு பழம் வேணும்பா ஆப்பிள் திராட்சை வாழைப்பழம் அதெல்லாம் வேணுமா வீட்டுக்கு தேவைப்படுதுப்பா

அப்படிங்களா

சரிப்பா மாதுளம்பழம் இருக்காப்பா அது எப்படிப்பா கிலோ அப்படிங்களா ஆ சரிப்பா ம் சரிப்பா ம் சரிப்பா வீட்டுக்கு எடுத்துன்னு வாங்கப்பா எனக்கு தேவைப்படுது பழம் ஆமாம்ப்பா முத இதில் ஒரு கிலோ எடுத்துன்னு வாப்பா ம் சரிப்பா ம் ம் உங்களுக்கு எப்படி வசதி சொல்லுறீங்களோ அப்படி அனுப்பிட்றேன்ப்பா காசு ம் கையில் கொடுத் ஆ சரி பழம் இருந்தால் கொடுத்துட்டுக்கூட பைசா கையில் வாங்கிட்டு போயிடுங்க ம் ஆ சரிப்பா பாதி ரேட்டு பார்த்து போடுங்கப்பா ம் சரிப்பா பாய்பா